தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கு உண்டான சுற்றுலாத்தலம்னு பார்த்தா நிறையா இருக்குது அதில் வந்து பூங்காக்கள்னு சொல்ல போனால் நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களும் நல்லா கண் கண்ணுக்கு இதமாகி பார்க்குற ஒரு நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது அதில் வந்து தீம் பார்க்குன்னு எடுத்துக்கிட்டால் அங்கேயே நல்லா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது வாட்ரு வா வாட்ரு ஃபால்ஸ் போயிட்டோம்னால் அங்கே வந்து தண்ணி வந்து அருவி மாதிரி கொட்டும் அது மாதிரி நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு அது மாதிரியான விஷயங்களும் போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து விலங்குகளை வந்து பெரிய பெரிய விலங்குகளை வந்து பூங்காக்களில் மட்டும் தான் பார்க்க முடியும் நம்ம வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது அதனால் குழந்தைகள வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டுறதுனால அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது மாதிரி விலங்குகளை எல்லாம் நேரில் பார்க்க முடியாது அதனால பூங்காக்கள்குள்ளே போயிட்டால் நிறையா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நல்லா தண்ணி அருவி மாதிரி கொட்டுற மாதிரி நல்லா நிறையா வித விதமாக டெக்ரேஷனெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க அதையெல்லாம் குழந்தைக பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த பூங்காவுக்குப் போகலாம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படினு அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு சந்தோஷ உணர்வு வந்து வந்துடுது எங்களுக்கும் பூங்காக்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களை சந்தோஷப்படுத்துறதில் தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம்